கடலூர் மாவட்டத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது கடலூரில் சில்வர் பீச் இருக்கு சிதம்பரம் நட்ராஜர் கோவில் வடலூர் வள்ளலார் கோவில் விருத்தாச்சலம் விருதுகீஸ்வரர் கோவில் இதெல்லாம் வந்து வரலா வரலாற்றில் வந்து முக்கியமான கோவில்கள் வெளிலேருந்து வரவங்க தங்கி இருந்து பார்த்துட்டு போகலாம்னு பார்த்தா அன்னைக்கிதான் மழை பெய்யும் அதனாலேயே அவர்களுக்கு வந்து பாதி ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுது அது இல்லாமல் தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் இங்கே ஒரு சில பிரச்சினைகளெலாம் இருக்குது திடீரெனு மழை வந்துடும் அதனால் பாதி ஹோட்டலெலாம் சார்த்திடுவாங்க அந்த நேரத்தில் வெளியிலேருந்து வரவங்க கொஞ்சம் கஷ்டம்தான் படுவாங்க போக்குவரத்து போக்குவரத்தும் ஓரளவுக்கு ப்ரீயாகதான் இருக்கும் எப்பவுமே அதனால் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் வராது